நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சுடிதார் வாங்கினேன் அந்த சுடிதார் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் காட்டனில் தான் இருக்குதுன்னு நினைச்சி ஆடர் பண்ணிணேன் ஆனால் நினைச்ச மாதிரியே காட்டனில் தான் வந்துச்சு அந்த ப அந்த துணி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நல்லாயிருந்துச்சி அதை தான் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன்க்கு போட்டு போனேன் எல்லாேருமே எங்கள் எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கனு கேட்டாங்க அந்த துணி வந்து அவ்வளோ டிசைன்ஸும் இருந்துச்சு அதை நான் ரெண்டு மூணு டையம் துவைச்சிட்டேன் ஆனால் அப்போ கூட அது வந்து சாயமும் இல்லை ஃபேக்கும் ஆகலை நல்லாவே இருந்துச்சு அது தான் வந்து என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்